எங்கள் வீட்டில் ஒரு ஐம்பது கோழி இருக்கும் அதுக்கு நாங்கள் வந்து ஆர் டு பி தடுப்பூசி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போடுவோம் அது மட்டும் இல்லாமல் கோழி குஞ்சு பொறிக்க வச்சால் அந்த கோழி குஞ்சுக்கு அதுக்கு ஏழு நாளில் கண்ணில் ஒரு சொட்டு மருந்து போடுவோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி அது இருக்கிற இடத்த நல்லா சுத்தம் பண்ணிவிடுவோம் அதுக்கு சுத்தம் பண்ணிட்டு குடிக்கிற தண்ணியை தினோம் சுத்தம் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவும் மருந்து கொடுப்போம் எப்படின்னா வெங்காயம் பூண்டு எல்லாம் கீரை வகைங்க எல்லாம் கொடுப்போம் அதுலையும் மணத்தக்காளி கீரை ரத்த கழிச்சல் நோய் வராம இருக்குன்னு கொடுப்போம் பப்பாளிப் பழம் குடல்புன்னு புழுவை குடல் புழுவை நீக்கும் அது போக கோழிக்கு அம்மை போடாமல் இருக்கிறதுக்கு வேப்பலை மஞ்சள் முருங்கக்கீரை எல்லா அரைச்சு அதை குடிக்கிற தண்ணியில சாப்பாட்டில் கலந்து வைப்போம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் பழைய சாதத்தில் தயிறு புதினா கலந்து வைப்போம் நிறைய நோய்களுக்கு இயற்கையாகவே வைத்தியம் பண்ணிவிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மருந்தில் டெட்ரா சைக்ளின் பி காம்ப்ளக்ஸு மருந்தை தண்ணியில கலந்து வைப்போம் அதனால ஓரளவுக்கு அதுகளுக்கு நோய் வராம பார்த்துக்குவோம் அப்படியே எதுவும் செஞ்சுச்சின்னா ஹாஸ்பத்திரிக்கு தூக்கிகிட்டு போய் கவனிச்சிடுவோம் இதனால எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கோழியால் லாபகரமாதான் இருக்கு